எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து பூம்புகார் கைவினை கடையின்னு ஒன்று இருக்குது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பழங்கால பொம்மைகளிலேருந்து சில்வர் செம்பு மண் இந்த மாதிரி எல்லா வகையான மெட்டீரியல்ஸ்லேயும் வகையான பொருட்களும் இங்கே இருக்கும் அங்கே போனோம்னாவே அந்த கலைநயத்தை பார்த்தாவே நமக்கு வாங்கணும்ன்னு தோகும் தோணும் அந்த மாதிரி அந்த மொ பொம்மை கொலுவெலாம் செய்வாங்க இல்லையா அந்த சிவர நவராத்திரி கொலுவுக்கு அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போனோம்னால் நமக்கு நமக்கு வேண்டிய பொருள் கலை வ கலைநயமான இருக்க பொருளெலாம் வாங்கிட்டு வரலாம் நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து பொம்மை கொலுவுக்கு வைக்கிறத்துக்காக நம்ம வாங்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஸ்டேஷ்னரி கடை இருக்குது அங்கே ஸ்டேஷ்னரி கடையில் வந்து பேனா பென்சில் எரேசர் இந்த மாதிரி வாங்குவேன் என்னுடைய வேலைக்கு தேவையானதை அங்கே ஸ்டேஷ்னரி கடையில் வாங்குவேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன ஒயர் கூடை பின்னுறது அப்புறம் எதையாவது க்ராஃப்ட்டு பண்ணுறது ஒரு பேப்பர் எடுத்துகிட்டோம்னா அதில் இந்த மாதிரி பொம்மை செய்கிறது அப்புறம் டெடி பேர் மாதிரி பண்ணுறது அப்புறம் தலைக்கு குல்லா போடுறோம் இல்லைங்களா அது வந்து உல்லன் துணி இது இருக்குது உல்லன் நூல் இருக்குது அதில் வந்து முடிகிறது இந்த மாதிரி ஒர்க்கெலாம் செய்வேன் அதே மாதிரி ஏதாவது ஒரு சும்மா ஒரு குப்பி மாதிரி கிடைச்சாலும் அதில் ஏதாவது ஒரு செடியை நட்டு வைப்பேன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு எனக்கு வந்து எதையாவது பார்த்தோனா அதில் இதை செய்யலாமே அதை செய்யலாமேங்கிறது பிடிக்கும் அதே மாதிரி கலைத்துறையில் பற்றி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இன்டர்நெட்டு அந்த மாதிரி இதுலெலாம் நிறையா நமக்கு டிஸ்ப்ளே ஆகுது அதுலெலாம் பார்த்தீங்கன்னா அதை பார்த்து நான் செய்வேன் எனக்கு பிடித்தது தையல் துறை ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது எனக்கு யாரும் கற்றுத்தரதுக்கு எனக்கு கற்றுக்கற சிச்சுவேஷன் அமையலை அதனால் எனக்கு இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் பண்ணுறது அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் எனக்கு முக்கியமாக பிடிச்சது தையல் துறை ஆனால் எனக்கு அதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி எதையாது ஒரு ஒரு சின்ன ஒரு பேப்பர் எடுத்தாலும் எனக்கு இது செய்யலாம் அதை செய்யலாங்கிறது பண்ணுவேன் அதே மாதிரி ஒரு ஏதோ ஒரு பழம் எடுத்துகிட்டனா அது டிஃப்ரெண்டாக கட் பண்ணுறது இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் கைவினை பொருட்களுங்கிறது அந்த சின்ன சின்ன மண் இதில் இருக்கிற பானை அந்த மாதிரி பொருட்களெலாம் வாங்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் மண்ணில் செஞ்ச பொம்மைங்கள் இது எல்லாமே வாங்குவேன்